ஆ சொல்லுங்கள் அதுதான் இடம் எங்கே இருக்குதுன்னு சொல்றீங்க முசிறி திருச்சி டிஸ்ட்டிக்கு

ஆ எவ்வளோ வரும் எவ்வளோ வரும்

லால்குடிங்களா லால்குடிங்களா ஒரு செண்டு ஒரு செண்டுங்களா புள்ளம்பாடி ஆமாமாம் ம் ம் நாலு அஞ்சுக்குள்ள முடியு முடியுங்களா செண்டு

செண்டுங்களா செண்டு நா நாலு ரூபா அஞ்சு ரூவாங்களா ஆ ஆ வேறு தொட்டியம் நாமக்கல் கொ இந்த சைடு சே சேந்தமங்கலம் இந்த சைட்லாம் இல்லைங்களா

ம் ம்

ம் ம்

வேறு நாமக் வேறு நாமக்கல் சைட்லாம் இல்லைங்களா புதுப்பட்டி

கட்டினது எந்த ரேட்டுங்க

ஆமாம் தோப்பு வீடு பசுமை வீடு மாதிரி ம் ஹும்

ம் ஹும் செண்டுங்களா வீடேவா

அதுதான் அதுதான்

ம் அதுதான் அதுதான் சரி சரிங்க சரிங்க அது வழி கொல்லிமலை வழியா ம் பேளுக்குறிச்சி சேந்தமங்கலம் ம்

சரிங்க சரிங்க சரி